சின்ன வயசுலேயே கோழி சண்டையெல்லாம் விடுவாங்க கோழி சண்டையப் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அதுக்குன்னே கோழியெல்லாம் வளர்ப்பாங்க பெரிய பெரிய கோழியா வளர்த்து இவங்க ஒரு கோழி அவங்க ஒரு கோழி கொண்டு வந்து சண்டை விடுவாங்க எந்த கோழி ஜெய்க்குதோ அவங்களுக்கு காசு ஆயிரம் ஐந்நூறுன்னு காசு கட்டி கோழி சண்டைய பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்